அண்ணா ஆர்வீஎஸ் ஹோட்டலுங்களா எங்களுக்கு டின்னர் ஆட்ரு வேணும்ண்ணா வீட்டில் ஃபேமிலிக்கு எங்களுக்கு மற்றும் உறா உற்றார் உறவினர்களுக்கு உங்கள் கடையில்தான் ரெகுலர் ஆட்ரு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் டேஸ்ட்டு நல்லா இருக்கிறனால எல்லாம் எங்களோட உற்றார் உறவினர்கள் தொடர்ந்து உங்கள் ஹோட்டலில் ஆட்ரு கொடுங்க நம்ம அன்றைக்கி சாப்பிட்ட கடையில் ஆடர் நல்லா இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நம்ம எல்லா விசேஷங்களுக்கும் அந்த ஹோட்டலில் கடையிலே ஆர்டர் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் மறுபடியும் கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் பிறந்தநாள் எந்த விசேஷமா இருந்தாலும் ரெகுலராக அந்த கடையில் கொடுக்கலாண்ணா வேறு எந்த கடைக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாேரும் சொல்கிறாங்க அதனால உங்கள் கடை நாங்கள் விரும்பி தேடி வருறோம் அதுக்கு எல்லா ஆட்ரும் எங்களுக்கு நல்ல முறையாக பண்ணி கொடுத்திங்கன்னா மற்றும் உற்றார்கள் எல்லாேருமே உங்கள் தொடர்ந்து உங்கள் கடையில் ஆட்ரு கொடுக்குறக்கு ரொம்ப விரும்புகிறாங்க அதனால எங்களுக்கு உங்கள் கடையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது எல்லாேருமே சந்தோஷப்படுறாங்க எங்கள் ஆட்ரு கொடுத்திங்கன்னு எல்லாேரும் கேட்கறாங்க போகும்போது எல்லாேருமே சொல்கிறாங்க சாப்பாடு நல்லா இருக்குது அண்ணா எந்த ஹோட்டல் இருந்தாலும் எங்களுக்கும் தகவல் கொடுங்க நாங்களும் அந்த ஹோட்டலில் கொடுத்து சாப்பிட்றோம் ஆட்ரு கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ச்சியாக நம்ம எல்லாேருமே அந்த ஹோட்டிலே தொடர்ச்சியாக சாப்பிட்லாம் ஆடர் கொடுக்குலாம் எல்லாேருமே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக சந்தோஷமாக இருக்குதுண்ணா நீங்களும் வாங்க நாங்களும் எங்கள் விசேஷங்களுக்கும் ஆர்டர் கொடுக்குறோம் அதுக்குண்டான பில்லு தேவையான பில்லு எவ்வளோ பில்லு வந்தாலும் நம்ம பில்லு சப்ளை பண்ணிடலாம் வங்கி கணக்கு மூலயமா நம்ம பில்லை செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் அதனால எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாமல் எங்களுக்கு நல்ல படியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு எல்லாேரும் பேசுகிறாங்கண்ணா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல முறையாக பண்ணி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பில்லு உங்கள் அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும் ரொம்ப நன்றி அண்ணா